சமைக்கும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன சமைக்கப் போகும் போது கேஸ் ஃபஸ்ட்டு ஆஃபில் கேஸ் கரெக்ட்டாக ஆன் பண்ணி ஆன் பண்ணுவோம் கேஸ் பக்கத்தில் ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டோம் ஆயில் போ போடும் எண்ணெய் போடும் போது கொஞ்சம் தூரமாக நி நிற்போம் பசங்களுக்கு எண்ணெய் எண்ணெய் பொறிக்கும்போது ஏதாவது சமைக்கும்போது பசங்களுக்கு கேஸ் பக்கத்தில் வர விடமாட்டோம் நாங்களும் சமைக்கும்போது எது கே பார்த்து சமைப்போம் கேஸ் ஏதாவது லீக் ஆகுதா ஏதாவது கேஸ் ஸ்மெல் வருதா கேஸ் சிலிண்டரு ஆட்டும்போது கேஸ் ஸ்மெல் வந்துச்சுனா கொஞ்சம் நேரம் லைட் போட மாட்டோம் ஜன்னலை எல்லாம் திறந்து வைப்போம் அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை எங் நாங்களே பார்த்துக்குவோம்